எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே எங்கள் வீட்டுத் தோட்டம் தான் எங்கள் வீட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லா செடியுமே நான் நட்டதாக தான் இருக்கும் எனக்கு வந்து தோட்டம்னால் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அதுவும் தோட்டத்தில் நான் வந்து அதிகமாக வச்சுருக்கிறது என்னான்னா பூச்செடிதான் அதிகமாக வச்சுருப்பேன் அப்பறம் வந் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன செடி இருக்குதுன்னால் டிசம்பர் பூ வச்சுருக்கேன் டிசம்பர் பூவில் என்னென்ன கலர் இருக்கோ ராமர் ராமர் டிசம்பர் பிங்க் கலரில் அந்த டிசம்பர் வச்சுருக்கேன் ஒயிட் டிசம்பர் வச்சுருக்கேன் அப்புறம் ரத்த கலரில் ஒரு டிசம்பர் இருக்கும் இது எல்லா செடியுமே நான் வச்சுருக்கேன் அதுவும் வந்து எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் போயி திருடிகிட்டு வந்து எடுத்துட்டு வந்து வச்சுருப்பேன் அது அப்புறம் மல்லி மல்லியில் வந்து நிறையா செடி வச்சுருக்கேன் அடுக்கு மல்லி குண்டு மல்லி குண்டு மல்லியில் இன்னும் ஒரு பெரிய பூவாக இருக்கும் அந்த மல்லி வச்சுருக்கேன் அதுக்கப்பறமேட்டுக்கு அரும்புச்செடி வச்சிருக்கேன் அரும்புச் செடியில் சந்தன அரும்பு அப்புறமேட்டுக்கு வந்து முல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று சின்னதாக இருக்கும் அந்த அரும்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து காக்கர்ட்டான் பூ வச்சுருக்கேன் எங்கேயாது வெளியே போனேன்னால் நான் இந்த பூச்செடி விற்றாங்கன்னா வாங்கிட்டு வருவேன் ரோஸ் அப்புறம் வச்சுருக்கேன் ரோஸ் வந்து ரோஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னால் ரெட் அந்த கலர் வச்சுருக்கேன் அப்புறம் ஊட்டி ரோஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன சின்னாதாக பூத்திருக்கும் அந்தச்செடி வச்சிருக்கேன் அதுக்கப்பறம் என்ன வச்சிருக்கேன்னா இன்னொன்னு கனகாமரம் கனகாமரத்தில் மஞ்சள் கனகாமரம் அப்புறம் ரெட் கலர் கனகாமரம் அதிலயும் ரொம்ப ரெட்டாகருக்கும் அந்த கனகாமரம் செடி வச்சுருக்கேன் அதெலாம் நானாக நட்டதுதான் அதுக்கப்புறம் வந்து பட் ரோஸ் கன்று வந்து சுற்றிலும் வீட்டை சுற்றி அந்த பட் ரோஸ் கன்று கொஞ்ச கொஞ்சம் அப்டேயே வச்சுருப்பேன் அப்புறம் மரன்னு பார்த்தா மாங்காய் மரம் இருக்குது கொடுக்காப்புளி மரம் இருக்கு நெல்லிக்காய் மரம் இருக்கு அப்டேயே தோட்டத்தை சுற்றி வெறும் இந்த தென்னைமரம் இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு அது நான் தென்னை மரம்லாம் நானே எங்கள் அப்பா எங்கள் தங்கச்சி என் தம்பி எல்லாருமே சேந்து ஒன்றாக நட்டது தென்னை மரம் இப்போது வந்து எங்கள் தென்னை மரத்தில் வந்து நிறைய தென்னங்கொலை இருக்கு நாங்கள் இப்போ வெயில் டைம்லெலாம் இளநி வெட்டி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் நான் தோட்டத்தில் போய் உட்காந்துருவேன் உட்காந்துட்டு அந்த பூச்செடி இதெல்லாம் பார்த்தேன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து மனது சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் என்னென்னால் எங்கள் வீட்டில் வந்து காய்கறி செடியும் வச்சுருக்கோம் இப்போ கத்திரிக்காய் சுண்டக்காய் அதுக்கப்புறம் முருங்கக்காய் மரம் அப்புறம் புளிச்ச கீரை இந்த மாதிரிலாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம்